யூபிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு செய்தி ஊடகம் எப்படி உதவுகிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க யூபிஎஸ்சி அப்படின்றது இந்த தேர்வானது பார்த்திங்கனாக்கா க்ரூப் ஒன் தேர்வு அப்படின்ற மாதிரியே ஒரு கட்டமான நிகழ்ச்சியாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிரத்தியகிரன் ரனு போன்ற புத்தகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்குது அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இது யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை பிஎஸ்ஆர்பி ஆர்ஆர்பி போன்ற தொ தேர்வுகளுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா செய்தி ஊடகங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா இதுக்குன்னே தனியாக யூபிஎஸ்சிக்குனே க்ராண்ட் கமிஷன் சேனல்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த சேனல்ஸ்சில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு சிலபஸ்ஸுக்கு தகுந்தமாதிரி வந்து அவர்ஸ் கணக்கில் வந்து க்ளாஸஸ் எடுக்கிறாங்க இந்த க்ளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கெலரிக்கல் க்ரேட் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் க்ரேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த செய்தி ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாய்ப்புகளை வந்து வழங்குது